என்னோடய பள்ளிப்பருவத்தை பார்க்கும் போது ரொம்ப இனிமையான பருவம் அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்சுங்களோடு நான் இருந்த ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாது என்னோடய கிளாஸ்மெட்ஸ் எல்லாருமே என்கூட ஷேர் பண்ணுறது பேசறது அதலாம் நினைக்கும்போதே கண்ணில் கண்ணீர் வர்ற அளவுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான தருணமாகிருந்துச்சி அதை விட நாங்கள் வந்து கோ ஒரு அந்த டைமில் வந்து நாங்கள் கொண்டுபோன ஒரு ப ஐம்பது பைசா ஒர் ரூபாய் இதலாம் நாங்கள் எடுத்துட்டுப்போவோம் ஸ்னாக்ஸ் வாங்க அதை வந்து அதில் அதுலையும் பாதிதான் வாங்கிக்கிட்டு பாதி வீட்டுக்கு மீதி கொண்டு வருவோனு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ்ல்லாம் கஞ்சப்பிஷ்னாரி அப்படின்னு எனக்கு ஒரு பேரும் வச்சிருக்குறாங்கள் அவ்வளோ ஜாலி மூமெண்ட்டாக இருக்கும் இன்னொன்னு கிளாஸ் மிஸ்ஸு வரலன்னா கடைசி பென்ஜில் போய் வேணும்னே நாங்கள் ஃபரஸ்ட் பென்ச் ஸ்டுடென்ட்ஸ்ஸு ஆனால் மிஸ்ஸு வரலன்னா கடைச்சி கடைசி பென்ஜில் போய் உக்காந்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு அரட்டை அடிச்சிக்கிட்டு பாட்டுப்பாடிக்கிட்டு ரொம்ப அந்த பீரியடே மாற்றிருவோம டோட்டலா அது வேறமாதிரி நல்லா என்ஜாய்மெண்ட் பீரியடா மாறிரும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லன்ச் டைமில் யோசிக்கும் போது கொண்டுப்போகிற டிஃபன் பாக்ஸ் என்னுது என்கிட்ட வர்றதுக்கே கால்மணிநேரம் சுற்றிக்கிட்டு வரும் எனக்கு என்ன நான் கொண்டுபோகிற சாப்பாடே சாப்பிடதுக் கிடையாது ஒரு நாள்கூட அதைவிட எங்கள் அம்மா செஞ்சிக் கொடுக்குற சப்பாத்தி உருளை கிழங்கு வந்து என் ஃப்ரண்டு என்ன ஃபுட் போனஉட்னே என்ன டிஃபன் அது என்ன சாப்பாடு ம மதியத்துக்குனு கேட்பாங்க அதில் ஒருத்தியிருக்கால் ரொம்ப பெஸ்ட்டு அவள் என்ன சாப்பாடுனு கேட்டஉடனே நான் சொன்ன அடுத்த செகன்டு இண்டர்வல் பீரியட்டில் என் சாப்பாடு காலியாகிரும் அவங்கள் கொடுக்குற அந்த மூடியில் கொடுக்குற கொஞ்சக்கொஞ்சமாக தருவாங்கள் அதைதான் நான் வயிறு நிரம்பாம சாப்பிட்டு வீட்டுக்கு வருவேன் இதலாம் திரும்பவும் கேட்டாலும் வராத ஒரு நினைவுகள் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள்